மனிதர்கள் இப்போது தங்கள் பூர்வீகம்னால் நம்ம தலைமுறை அந்த காலத் அந்த காலத்தில் நினைக்கும்னாவே எவ்வளவோ இருக்குது நம்ம அப்போ வந்து விவசாயங்கள் எல்லாமே நெல் விளச்சிக்கிறோம் காய்கறிகள் விளச்சிக்கிறோம் கம்பு சோளம் இதெல்லாம் விளச்சி அன்னிக்கி நம்ம நம்மளே விளச்சி சாப்பிடுற மாதிரி இருந்தது இன்னிக்கி அப்படி இல்லை எல்லாமே விற்றுட்டு விவசாயத்துக்கு எல்லாமே இது பண்ணிவிட்டாங்க கம்பெனிங்கெலாம் நிறைய பண்ணிவிட்டாங்க அதனால் ஊர் விட்டு ஊர் இப்போ நம்ம காலத்துலெலாம் விவசாயம் வில்லேஜில் இருந்தோம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பா காலத்துக்கெலாம் அந்த இடத்துல நமக்கு சமாளிக்க முடியலனு டவுனுக்கு வரோம் நகரத்துக்கு வரோம் நகரத்தில் இருந்து அதுக்கு அப்புறம் அங்கிருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டது வேறு அடுத்த ஊருக்கு வந்துவிட்டோம் இப்போது எது எடுத்துவிட்னாலும் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியதாயிருக்கு காசு கொடுத்து தான் வாங்கிறோம் விவசாயகிறதே இல்லை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்பெலாம் நம்ம கை பக்குவமாகவே செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாமே விவசாயம் விளச்சி சாப்பிடுவோம் இப்போது அப்படி இல்லை எதுனாலும் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்குது அந்த அந்த பூர்வீகம்கிறதே வேறு இப்பெலாம் அதெல்லாம் அழிஞ்சிடுச்சு ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி எல்லாமே நம்மளே செஞ்சு செஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது